திருவண்ணாமல மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இது மலை சார்ந்த இடம் இதில் நிறைய வனவிலங்குகள்லாம் நிறைய இருக்கும் கிரி கிரிவலப் பாதை கிரிவலப் பாதையிலே பழங்கள்லாம் நிறைய வச்சிருப்பாங்கள் அதில் வந்து மான்கள் யானைகள்லாம் நிறைய இருக்கும் அதற்கு வந்து உணவுல்லாம் வழங்காதிங்கன்னு போர்டே வச்சிருக்காங்கள் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் அதை மக்களுக்கு சிறுவர்களுக்கும் வனவிலங்கு பாதுகாப்பு முக்கியத்தை எடுத்து சொல்லணும் தொண்டு நிறுவனங்கள் அப்புறம் அரசெல்லாம் வனவிலங்கு பாதுகாப்பு திட்டங்கள்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க வனவிலங்கு காவல்கார காவல்காரர்கள் எல்லாம் வன விலங்குகளை கண்காணிச்சு வேட்டையாடுறத தடுக்கிற நடவடிக்கை எடுக்குறாங்கள் பாதிக்கப்பட்ட விடங் விலங்குகளை உடனடியாக சிகிச்சை அளித்து பாதுகாப்பு தராங்கள்